இந்த காலத்தில் தொழில்நுட்பம் வந்துவிட்டு வளர்ச்சி அடையுறதுனால நம்ம வாழ்க்கையும் வந்துவிட்டு என்னன்னா அதோட சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுருக்கு ஏன்னா அந்த காலத்துலலாம் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்துவிட்டு புத்தகத்துல தான் போய் தேடி கண்டுபுடிச்சு அதை வந்து தெரிஞ்சிக்குவோம் ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது ஒன்று தெரியணும் அப்படின்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அடுத்த செகண்டே நமக்கு ஆன்சர் வந்துவிட்டு என்னன்னா கிடச்சிருது இது எல்லாம் வந்துவிட்டு என்னன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த தொழில்நுட்பத்துனால வந்துவிட்டு கிடச்சிக்கிட்டுருக்கு அதேமாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த காலத்துலலாம் வழி கேட்டு வழி கேட்டு வந்துவிட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு இடத்துக்கு போகணுன்னா லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டு போயிடுறோம் இதுவும் வந்து தொழில்நுட்பத்தால் வந்துவிட்டு என்னன்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸி ஆயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரவங்களாம் யாராவது தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களை வந்துவிட்டு வீடியோ கால் மூலியமாக வந்துவிட்டு என்னன்னா நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துவிட்டு நமக்கு இது கொடுக்கும் அது வந்து அவங்கக்கூட ஆடியோ கால் இல்லை வீடியோ கால் கூட நம்மளால் பேச முடியும் இதனால வந்து அவங்க நம்ம பக்கத்துலயே இருக்கமாதிரிக்கூட நமக்கு வந்துவிட்டு ஒரு உணர்வை வந்துவிட்டு இது என்னன்னா ஏற்படுத்தி கொடுத்துது அது ஆனால் இந்தமாதிரி நிறையா இதை வந்து நமக்கு இந்த தொழில்நுட்பம் வந்துவிட்டு ஏற்படுத்தி கொடுத்தாலும் நம்ம வந்துவிட்டு சில எதிர்மறையான விளைவுகளையும் இந்த தொழில்நுட்பம் வந்துவிட்டு நமக்கு தருது ஏன்னா நம்ம மொபைல்லையும் சரி இல்லை லேப்டாப்லையும் சரி நம்ம வந்துவிட்டு நம்மளோட பர்ஸ்னல் டீட்டைல்ஸ் நிறையா வந்து நம்ம வந்துவிட்டு அதில் வச்சுருப்போம் இது வந்துவிட்டு எல்லா நேரமும் வந்து சேஃப்பாக செக்யூராக இருக்குமா அப்படின்னா தெரியாது ஏன்னா இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை ஹேக் பண்ணி நிறைய பேர் திருடி அதை மிஸ்யூஸ் கூட பண்ணலாம் இதுவும் வந்துவிட்டு இந்த தொழில்நுட்பத்தில் வந்துவிட்டு எதிர்மறையான விளைவுகளாக கருதப்படுது இந்தமாதிரி இன்னும் நிறைய எதிர்மறையான விளைவுகள் வந்துவிட்டு தொழில்நுட்பத்தில் வந்துவிட்டு இருக்கு